ஹலோ ஆ சொல்லுங்கள்

ஆ சரி ஓ உங்கள் நேம் சரிங்க எந்த ஊர் சரிங்ப்பா ஆ உங்க உங்க லோன் வந்து நீங்கள் அப்ளை பண்ணி வந்து வாங்கிக்கிலாம் ஒரு இரபத்தி ஆறாந்தேதியை போல கூட காலையில வா காலையில வாங்க மா அம்மா அப்பாவோட வந்துவிடுங்க ஃபோட்டோ இதெல்லாம் கொண்டு வந்துருங்க வாங்கிக்கலாம் ஆ ஃபோட்டோ ஒன்று கொண்டு வந்துருங்க அம்மா அப்பாவை கூட்டிகிட்டு வந்துருங்க வாங்கி ஆ நைன் உங்களுக்கு வந்து நைன்டீன் வந்து அமௌண்ட் கிடைக்கும் நேரில் வாங்க மற்ற டீட்டைல்ஸெல்லாம் பார்த்துக்கலாம்

ஃபோர் இயருக்கும் மொத்தமாக தான் தருவாங்கப்பா ஆ

ம் வாங்கங்க நீங்கள் வாங்க நாங்கள் பார்த்துட்டு சொ நேரில் வாங்க சொல்கிறோம் ஆ ஆ தேங்க் யூங்ப்பா